ஆ நிறைய இருக்குது எங்கள் சுற்றுப்புறத்துலேனு பார்த்தோம்னா வேலூருக்கு நிறைய பேர் வருவாங்க வேலூர் தஞ்சை பொற்கோயில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க மேல்மலையனூருக்கு வருவாங்க அப்படினு இருக்கிறப்போ மேலமலையனூர் கோ கோயிலை சுற்றி நிறைய மக்கள் வந்து அவங்க அங்கல வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நிறைய தங்குவாங்க அப்படி தங்குகிறப்போ அவங்களுக்கு ஹோம் ஸ்டே மட்டும்ன்னு ஹோம் ஸ்டேவை வழங்குற வீடுகள் நிறைய இருக்குது அப்படி அவங்களுக்கு வீடு வழங்கும் போது அவங்களே அவங்களுக்கு ஃபுட்டும் சமைச்சி தருவாங்க அவங்க ஹோம் ஸ்டே வரும் போது அவங்களுக்கு நிறைய வசதிகளும் தேவைப்படும் அவங்களுக்கு வீட்டில் தங்குகிறதுக்கும் அவங்க பாத்ரூம் போகிறதுக்கும் அதுக்கான வசதிகளும் அவங்களே கொஞ்ச நாள் தங்குகிறதுக்காக அப்புறம் சாப்பாடு செஞ்சு தருவாங்க அப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே கூட ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கறதுக்கப்றோம் அப்புறோம் நிறைய ச சத்திரங்களும் நிறைய இருக்குது அவங்க அங்கெல்லாம் போய் தங்கலாம் அவங்க அங்கெல்லாம் போய் கூட பார்க்கலாம் அவங்க அங்கே மக்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்றது வர்றதுக்காகவும் கோயிலுக்கு வர்றவங்கள் அப்படின்கிற இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமா பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா தளங்களில் போய் தங்குகிறதுக்கு வீடுகளில் வந்து இன்னும் ரொம்ப வசதியாக வச்சிருக்காங்க அவங்க வந்தாங்கன்னால் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துவிட்டு போய் பார்த்துட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு வழங்குகிறாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து டின்னர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நைட்டுலேயே வந்து அவங்களுக்கு வந்து கேம்ப்பிங் மாதிரி போட்டு அவங்க அங்கே இருக்கிறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்ட்டியெலாம் அரேஞ்சு பண்ணி தர்றாங்க நிறைய வசதிகள் பண்ணி தர்றாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சம சமையல்லேயே நிறைய வித்தியாசமாக பண்ணி கொடுக்கிறாங்க அவங்களுக்கு அதில் கூட சொல்லனும்ன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வச்சிருக்காங்க விளையாடுறதுக்கான நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பசங்கள் வந்தால் விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே பார்க்கெல்லாம் வச்சிருக்காங்கள் அந்த ஹோம் ஸ்டே வழங்குகிறவங்க வீட்டிலேயே கூட சின்ன சின்ன குளம்லாம் வச்சிருக்காங்க அவங்க அங்கே வந்து தங்கலாம் அதில் விளையாடலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது